சொல்லுங்கள் ஆ உள்ளே வாங்க ஓகே நீங்கள் கரெக்ட்டா கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி இப்படி எரர் வந்துச்சு ஓகே இப்போ இதை நீங்கள் அவங்களுக்கிட்ட இதனால் என்ன ப்ராப்ளம் நீங்கள் இப்போ மாற்றணுங்கறீங்களா ஓகே அப்போது நீங்கள் வ வர்றப்போ உங்கள் ஆதார் கார்டு டென்த்து சர்டிஃபிக்கேட் ட்வெல்த்து சர்டிஃபிக்கேட் இது எல்லாமே ஒர்ஜினல் அப்புறம் நீங்கள் ஜெராக்ஸோடு எடுத்துட்டு வந்துடுங்க நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கொண்டு வந்துடுங்க அப்போ நம்ம யுனிவர்சிட்டிக்கு இதை செண்ட் பண்ணிவிட்டு அங்கே சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து வாங்கிக்க சொல்வாங்க இந்த ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டுந்தான் இருக்குதுங்களா இதை தவிர வேறு ஏதாவது இருக்குதுங்களா மற்றபடி உங்களோடய நேமு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிக்கேட் உள்ளவங்க க்ராஜுவேஷன் மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்களா ஓகே நீங்கள் என்ன ஊர்லேருந்து வர்றீங்க இப்போ எ எத்தனாவது வருஷம் தருவீங்க உங்களுக்கு இது எப்போ சேஞ்ச் பண்ணி வேணும்ன்னு கேக்கிறேன் ஆ உங்களுக்கு என்ன ஊர் நீங்கள் எப்போ எடுத்துட்டு வந்து தருவீங்க ஓகே நெக்ஸ்ட் வீக்குள்ளே எடுத்துட்டு வந்துடுங்க நாங்கள் யுனிவர்சிட்டிக்கு அப்போதான் செண்ட் பண்ணமுடியும் நிறைய இது மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கூட சேர்த்து இதையும் செண்ட் பண்ணிவிட்டு யுனிவர்சிட்டிலேருந்து அவங்க சேஞ்ச் ஆனோடன சொல்வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் வேறு எதா உங்களுக்கு டவுட்டு இது மாதிரி சேஞ்சஸ் இல்லைல்ல ஓகே ஓகே நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் தேங்க்யூ